எனக்கு வந்துவிட்டு நீச்சல் அடிக்க எங்கே பிடிக்கும் அப்பிடின்னு கேட்டிங்கனா எனக்கு வந்துட்டு எங்கள் ஊரில் குளமு இருக்குது ஏரியும் இருக்குது ஆனால் கடல் இல்லை எனக்கு குளத்துல எனக்கு வந்துட்டு ஏரியில் அடிக்கதான் பிடிக்கும் ஏன் கேட்டிங்கனா அதுதான் கொஞ்சம் முன்னாடியே ஆழலாம் இருக்காது குளலாம் பார்த்திங்கனா ஃபுல்லாகவே நம்ம எங்கே எந்த இடத்துல நின்றாலும் அந்த இடத்துல ஆழமாதான் இருக்கும் அது ஒரு பயம் எனக்கு அதனால் அப்படி இருக்கும் கடற்கரை எங்கள் ஊரில் இல்லை ஏன் எனக்கு நீச்சல் அடிக்க பிடிக்கும் அப்டின்னு கேட்டிங்கனா நம்ம வந்துட் நம்ம உடலை வந்துட்டு நம்ம எப்படி கட்டுப்படுத்துகிறது எப்படி வெளியில் கொண்டுவர்றது அப்படின்றத நம்ம நீச்சலில் கண்டுபிடுச்சுறலாம் எப்படி சொல்கிறது நம்ம வ த் நம்ம மூச்சை உள்வாங்கி சுவாச பயிற்சிக்கே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மூச்சை உள்வாங்கி நம்ம வந்துட்டு மூக்கை இது பண்ணி தண்ணிக்குள்ளே போவோம் அது நம்ம கைகால் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாரிருக்கும் கை கையையும் காலையும் உதறி இந்த மாதிரிலாம் அப்புறம் பார்த்திங்கனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா நான் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருந்தேன் இருக்கும்போது அப்புறம் நான் பயத்தில் வந்துட்டு வெளியில் வந்துவிட்டேன் அப்புறம் எங்கள் அம்மா மேலேருந்து தள்ளிவுட்டாங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு பயம் அந்த நீச்சல் அடிக்கிறதில் அதனால என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஏரியில் நீச்சல் அடிக்கிறதுதான் பிடிக்கும் எங்கள் வீ எங்கள் தோட்டத்து பக்கத்தில் ஏரியும் இருக்குது குளமு இருக்குது மோஸ்ட்லி எல்லோருமே குளத்துல தான் நீச்சல் அடிப்பாங்க ஏன்னா அதான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆனால் எனக்கெல்லாம் ஏரியில் அடிக்கிறதுதான் பிடிக்கும்